ஃபுட்ஸீனு ஒரு சேனல் அந்த சேனலில் நிறையா ஃபுட்டை பற்றி பாரம்பரியமான ஃப்ரி ஃபுட்டெல்லாம் வந்து நமக்கு செஞ்சித் தருவாங்க அதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு அந்த காப்பர் பாத்திரத்தில் பாத்திரத்தில் தான் செய்வாங்க அதில் வந்து செய்ய கற்றுக்கிட்டேன் நான் அதை பார்த்து அதுக்கப்புறம் வந்து குக்கு வித்து கோமாலியில் வந்து புகழ்னு இருக்காங்க அவங்க நிறையா காமெடி பண்ணிக்கிட்டும் நிறையா ஃபுட் ரெஸிப்பீஸ்லாம் பண்ணிருக்காங்க அப்புறம் வந்து அதுலாம் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஃபுட்டை ஃபுட்டை பற்றி கற்றுக்கிட்டேன்